மாறி வரும் கால நிலை வந்து கொரோனாக்கு அப்புறமா தான் நம் எங்கள் ஊர்லலாம் மழை நிறையா பெய்யுது அப்புறமா எல்லா டேம் எல்லாம் நொம்பி இருக்குது இப்போது வந்து விவசாயிகளுக்கு கொரோனாக்கு அப்புறமா நல்லா தான் இருக்குது நெல்லெல்லாம் மழை காலத்தில் வந்து நெல் அதெல்லாம் நெல் நெல் அதெல்லாம் விதைப்பாங்க அப்புறமா மழைக்காலத்துல வந்து தக்காளி வெலை தான் அதிகமாகும் மழை வந்து நிறைய பெஞ்சிதுனா தக்காளி எல்லாம் அழுகி போயிடும் அதே தக்காளி வந்து வெயில் காலத்தில் வந்து வெலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுனா இதான் அந்த பருவ மாற்றம் வந்தால் விவசாயிய ரொம்ப பாதிக்கிறது அப்புறம் வெள்ளம் வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து வெள்ளம் சூறாவளி அதெல்லாம் அவ்வளவா பாதி பாதிப்பு இல்லை கிருஷ்ணகிரியில் வெயில் வெயில் காலத்தில் வந்து ராகி சோளம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அது நான் சொன்ன மாதிரி தக்காளி தக்காளி வந்து அதே மழைக் காலத்தில் எவ்வளோ ரேட் இருக்கோ அதே மாதிரி வெயில் காலத்தில் ரொம்ப கம்மி ஆகிரும் வெயில் காலத்தில் தான் விவசாயிங்களுக்குலாம் ரொம்ப லாபம் நல்லா வரும் அப்புறம் ஆலங்கட்டி மழை வந்து மாங்காய் செடிகளை தான் ரொம்ப பாதிக்கும் மாங்காலருந்து புழு எல்லாம் வந்துரும் ஆலங்கட்டி மழை பெஞ்சா அப்புறமா அந்த காவேரி பூக்கள் அந்த ரோஜாக்கள் அந்த மலர்கள் எல்லாம் ரொம்ப ஆலங்கட்டி மழை வந்து ரொம்ப பாதிப்பை தரும் அந்த காய்கறிகள் அதெல்லாம் ஆலங்கட்டி மழை வந்து விவசாயிகளுக்கு அது பெரிய பாதிப்பை தான் தரும் ஆலங்கட்டி மழை மற்றபடி வந்து சூறாவளி அந் அப்புறம் அந்த வெயில் வெயில் வெள்ளம் அதெல்லாம் அவ்வளோ பாதிப்பலாம் தராது